இப்போ இருக்கிற சீசரில் இருந்து கவர்மெண்டில் இருந்து சினிமா ஃபீல்டு ஸோ வசதியானவங்கள் எல்லாருமே வந்து இல்லாதவர்களுக்கு உதவனும் சொல்லிட்டு நிறைய தொழில் நிறுவனமும் நடத்தி வந்துட்டு இருக்காங்கள் கவர்மெண்ட்லேயும் கூட முதியோர் பாதுகாப்பு குழந்தை காப்பகம் சீர்திருத்த பள்ளி ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்டே பண்ணிட்டு இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் மூவிஸில் நடிக்கிற பிரபலங்கள் பிரபலங்கள் கூடவே கூட இந்த மாரி தொண்டு நிறுவனங்கள் செஞ்சுட்டு இருக்காங்கள் இரத்த தானம் செய்கிறது இல்லாதவங்களுக்கு வந்து உணவு தரது காப்பகம் அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட செயல்கள் மூலிமாவே மேன்ட்டேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கள் இப்போ கடலூர் டிஸ்டிட்க்னு சொல்லி பார்த்துக்கிட்டா கூட இங்கே வந்து கடலூர்ல வந்து சத்திய ஞான சபைன்னு சொல்லிட்டு இங்கே வள்ளலார் மடம் வந்து ஒன்று நடந்துகிட்டு இருக்குது அங்கே வந்து இல்லாதவங்கள் எல்லாருமே மூணு வேலையும் சாப்பாடு தராங்கள் தங்குறதுக்கு இடம் தராங்கள் அது மாரி பண்ருட்டியில் வந்து அம்மா உணவகம் சொல்லிட்டு அங்கேயும் இருக்குது சில இடங்களில் வந்து முதியோர்களுக்கான காப்பகம் நடத்திக்கிட்டு வருது அதே மாரி மற்ற இடங்கள்ளையும் கூட இலவசமாக உணவு தராங்கள் அவங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இலவசமாக மருத்துவம் கூட செஞ்சு தராங்கள்